நாங்கள் விவசாயம் பற்றி நாங்கள் நல்ல முறையில் கிணறு எடுத்து நல்லா இது பண்ணியிருக்கோம் கிணறு எடுத்துகிட்டு நாங்கள் இது மாதிரி கிணறு எடுத்துகிட்டு பயிர் விவசாயம் அதெல்லாம் பண்ணிகிட்டு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை கை கால் விழுந்து கூட அந்த கஷ்டத்துல அம்மாவையும் பார்த்து எனக்கும் உடம்பு சரியில்லாது இருந்தது என் வீட்டுக்கார அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாத இருந்தது அந்த கஷ்டத்துலக்கூட நாங்கள் நல்ல முறையில் எல்லாமே விவசாயம் கிவசாயம் பண்ணிக்கின்னு இருக்கிறோம் அதிலையும் நஷ்டம் வந்தால்க்கூட அதை பற்றி நாங்கள் கவலைப்படாம நல்ல முறையில் செயல்பட்டுக்கின்னு வந்தோங்க ஆனால் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு தாரம் அதில் வந்து அண்ணன் தம்பி எல்லாமே கும்பலாக இருந்தால்க்கூட கஷ்டப்பட்டு நாங்கள் ஆளாகி வந்து ஓரளவுக்கு அப்பாவை பார்த்துக்கின்னு இருக்கிறோம் இப்போ விவசாயம் கொஞ்சம் மழை கிழை இல்லாத்துனால் ரொம்ப கஷ்டபட்டுருக்கோம் கூலி வேலைக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போய்ன்னு தான் இருக்கோம் மாடு கன்று எல்லாமே இருக்குது இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட்றதில்ல என்ன நடக்குதோ அது நடக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் மேலும் மேலும் அதை பற்றி நாங்கள் ரொம்ப சிறப்பாகவே பண்ணின்னு இருக்கோம் மாடு ஆடு எல்லாமே நாங்கள் அது மாதிரி பார்த்துக்கின்னு இருக்கிறோம் ரெண்டாவது பட்சம்னால் விவாசாயை பற்றி இருக்கும்போது ஒரு வாட்டி நஷ்டம் வரும் ஒரு வாட்டி லாபம் வரும் லாபத்துக்கும் நாங்கள் ஈடு கட்டுற மாதிரி நஷ்டம் வந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்ல தம்பி வந்து வேலை ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கோ அது மாதிரி இருக்கும்போது இப்போது பையனை பசங்கள் எல்லாமே இருக்காங்க ஒரு ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகிருக்கு ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகாம இருக்குது அதுக்கும் அலைன்ஸ் எல்லாம் தேடிக்கின்னு இருக்கோம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது மழை கிழை இல்லாத்துனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குதும்போது நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல ஆனால் கிணறு எடுக்கணும் அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் அதுக்குன்னு மீண்டு அதுலேருந்து எடுத்து தான் நாங்கள் செலவு பண்ணிகின்னு இருக்கணும் இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லாமல் மூணு ஆப்ரேஷன் பண்ணிணோம் மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறமும் நாங்கள் எதையும் கவலைப்படாம கவர்மெண்ட்லேயும் எங்களுக்கு சலுகையெல்லாம் கொடுத்தாங்க இது மாதிரிலாம் இருக்கும்போது அதை பற்றி நாங்கள் எதையும் கவலைப்பட்றதில்ல இருந்தாலும் அதை பற்றி இல்லை தம்பியும் காப்பாற்றணும் தம்பிக்கும் மேரேஜ் எல்லாம் பண்ணி அவனுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது எனக்கு நாலு பசங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி பேர பிள்ளைங்களாம் இருக்குது ஒரு பேரன் அது மாதிரிக்கு இன்னும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அதையும் பார்த்துன்னுருக்கேன் அம்மாவும் இருக்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறோம் அது மாதிரி இருக்கும்போது நாங்கள் அதை பற்றி எதையும் திங்க் பண்ணுறதில்ல இருந்தாலும் சுற்றுபக்கம் இருக்கும்போது நமக்கு நிலம் நீரெல்லாம் கூட இருக்குது ஆனால் இருந்தாலும் விவசாயன்னும்போது மழை இல்லாதம்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் எதையும் கவலைப்பட்றதில்ல எப்படி இருந்தாலும் நாங்கள் அதுக்கு ஈடு கட்டணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஒரு கழனி வந்து பயிர் வெச்சு அதை வெச்சு பயிர் வெச்சு அறக்கிறதோ கொல்கிறதோ விவசாயம் பண்ணிக்கின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலும் மேலும் வந்து கிணறு வெட்டினாலும் அதில் லாஸ் ஆகுது ஆனால் இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட்றதில்ல அதை பற்றி ஒன்றும் நினக்கிறதில்ல அம்மாவும் வயதானவுங்க தான் நான் எங்களுக்கும் ஐம்பத்தி எட்டாகிருச்சி வீட்டுக்கார அம்மாவுக்கும் ஐம்பத்தி மூணு ஆகுது இது மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது வருங்க வருமானம் கம்மி தான் இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் எதுவும் சிந்தனை பண்ணுறதில்ல நம்ம எப்படி இருந்தாலும் அதை பற்றி நம்ம அதில் தான் வாழ்ந்தாகணும் அது மாதிரி பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது மோட்ரு கீட்ரு அதெல்லாம் வாங்கும்போது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கடன் இல்லாமல் அதெல்லாம் வாங்கி கீங்கி எல்லாமே விவசாயம் பண்ணிக்கின்னு தான் இருக்கிறோம் ஒன்றும் அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி இருக்கும்போது சொந்தம் பந்தம் இருக்கும்போது கூட ஆடு மாடு எல்லாங்க நாங்கள் வாங்கி வெச்சுருக்கோம் அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கும்போதும் எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக தான் பண்ணிக்கின்னு இருக்கேன் எந்த விதமான எங்களுக்கு குறை கிடையாது இருந்தாலும் மழையே இல்லாத்துனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா லாஸ் ஆகுதுன்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால வந்து கிணறு எடுக்கணுனாலும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஆகுது இப்போதிக்கு எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியாத கஷ்டத்துல தான் இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்களை வைச்சு அதை பற்றி கொஞ்சம் சிறப்பாக நாங்கள் பண்ணிக்கின்னு தான் இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் ஒரு ஒரு வாட்டி வெட்டும்போது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இப்படியெல்லாம் ஆகுது இருந்தாலும் அது ஈடு கட்ட முடியல ஏன்னால் மழை இல்லாத்துனால் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது ஒரு ஒரு ஐம்பது செண்டு வெத்தா அதில் என்ன ஒரு அஞ்சு மூட்டை பத்து மூட்டை இப்படி விளையிது ஒரு வாட்டி ஒரு ஒரு வாட்டி எலிங்கள் அதெல்லாம் ரொம்ப கட் ஆகிடுது அதில் வந்து நம்ம கரண்ட்டு அதெல்லாம் கூட ஒரு ஒரு நேரத்தில் வருது ஒரு நேரத்தில் கரண்ட்டு கொடுக்க மாட்டேங்றாங்க அது மாதிரி தண்ணி ப்ராப்ளமெல்லாம் நிறைய இருக்குது அது மாதிரி இருக்கும்போது இந்த மழைக்கெல்லாம் கடலக்கா கில்லக்கா போட்டு எடுத்தால் கூட அதுலேயும் நாங்கள் விவசாயத்தில் ஒரு நேரம் வருது ஒரு நேரம் லாஸ் ஆகுது இதெல்லாம் ஈடு கட்டின்னு வரதுக்குக்கூட மழை நல்லா த ம மழை பெஞ்சா தண்ணி கிண்ணியெல்லாம் வந்தால் விவசாயம் சிற சிறப்பாக தான் இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது நம்ம எதையும் ஈடு கட்டுறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுற விவசாயங்ன்றதுல இறங்கிட்டோம் அது பார்த்து தான் ஆகணும் என்ன பண்ணுறது மாடெல்லாம் இருக்குது மா ஆடுங்களாம்கூட இருக்குது இருந்தாலும் ஒரு ஒரு போடும்போதும் நமக்கு ரொம்ப கஷ்டத்தனும்போது மழை இல்லாத்துனால் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வேறு வழி இல்லாமல் இருக்குது என்ன பண்ணுறது மாடு கன்று போட்டாலும் ஒரு அஞ்சு லிட்ரு மூணு லிட்ரு கறந்தாலும் அது வீட்டு செலவுக்கு குடும்பத்துக்கு அதுக்கு இதுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் நாங்கள் சாப்பிடணும் அது மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் நாங்கள் அதில் தான் இருந்தாகணும் அதில் தான் நாங்கள் வாழ்ந்தாகணும் அம்மாவும் வெளியே போக முடியாது வயதானவங்க வீட்லேயும் வெ வெளியே போக முடியாது அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க முடியாது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வேருக்கில்ல அதை இதை போட்டு இது பண்ணிக்கின்னு இருக்கிறோம் அதனால் வந்து எந்த விதமான இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கின்னு அது பார்த்து கஷ்டப்பட்டுக்கின்னு தான் இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சின கிடையாது அதனால ஒன்றும் கிடையாது அது பற்றி எங்களுக்கு ஆனால் அதை பற்றி கஷ்டம்ன்றது எங்களுக்கு தெரில அப்படினும்போது ஒன்றும் இது இல்லை